சுற்றுலா பயணிகள் நீச்சல் அடிக்க அப்படீனா கொல்லிமலை கொல்லிமலையில வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஆளுங்க வந்து காலையில வந்தாங்கன்னா சாய்ந்தரம் வரைக்குமே குளிக்கலாம் அவங்குளுக்கு வேணுங்கிற சாப்பாடு செஞ்சு கொண்டுகிட்டு வரவங்க நிறைய பேர் கொண்டுகிட்டு வருவாங்க காலையில போனாங்கன்னா சாய்ந்தரம் வரைக்குமே கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஃபுல்லாக நீச்சல் நீச்சல் அடிச்சிக்கிட்டே இருக்க நல்ல இடம் வசதி இருக்குது நீச்சல் அடிக்க அங்கே வந்து இதுமாதிரி அந்த கொல்லிமலை அந்த ஆற்று தண்ணியில இருந்து அந்த ஆற்று தண்ணியிலருந்து அந்த மீன் பிடிச்சு அங்கேயே வறுவல் பண்ணி ஃப்ரை பண்ணி விற்பாங்க அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுகுட்டு சாப்பாடு எதுவும் கொண்டு வந்துயிருந்தாங்கனா சாப்பிடுகுட்டு காலையில வரவங்க ஒரு வெயில் காலத்தில் ஒரு ஞாயித்து கிழம காலையில வர்றாங்க அப்படீன்னா அவங்க வந்து பொழுதுக்குமே பொழுது போக்குவாங்க கிட்டத்தட்ட சாய்ந்ரம் வரைக்குமே அந்த இடத்துல வந்து நீச்சல் அடிச்சிக்கிட்டு குளிச்சிக்கிட்டு ஆளுங்ளோட சந்தோசமாக இருப்பாங்க சூரிய அஸ்தமனத்தை பார்க்க அப்படீன்னா கண்டிப்பாக வந்து சூரிய அஸ்தமனம் அப்படீன்னாவே கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரி எப்போ எங்கே டூர் போ டூருக்கு போறவங்ளா இருக்கட்டும் எப்போயுமே கன்னியாகுமரி போகிற டூரில் அந்த லிஸ்ட்டில் பேர் இரு கன்னியாகுமரி இருக்குது அப்படீன்னா பெரும்பாலும் போகிறவுங்க வந்து அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்க்கத்தான் போவாங்க எப்போ விடியும் அந்த சூரியன் வந்து உதிக்கிறது வந்து இந்த கடல்லயிருந்து உதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படீன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நானுமே சின்ன பிள்ளையில போயிருக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த சரியானபடி ஞாபகம் இல்லை அப்புறோம் வந்து பிரபலமான கடற்கரை அப்படடீன்னா வந்து மே இது கன்னியாகுமரி ராமேஸ்வரம் ராமேஸ்வரோலாம் ஃபுல்லாகவே கடல்தான் ராமேஸ்வரம் ஃபுல்லாக கடல்தான் திருச்சந்தூர் கடல்தான் திருச்சந்தூரில் வந்து அது மாதிரி திருச்சந்தூர் போனாங்கனாவும் அந்த கடலில் வந்து ஃபுல்லாக ஆளுங்க எந்த நேரமும் வந்து குளிச்சிக்கிட்டு போனாங்கன்னா கடலை விட்டு வெளியே வரவே மனசு வராது அந்த அளவுக்கு வந்து ஆளுங்க வந்து எப்போயுமே வந்து திருச்சந்தூர் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த இடத்துலலாம் வந்து ஆளுங்க எப்போயும் எப்போ போனால் எப்போ போனாலுமே வந்து கும்பல் அதிகமாக இருக்கும் எந்த நேரம் போனாலும் அந்த இடத்துல வந்து கும்பல் ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க எப்போயுமே இந்த இடலாம் வந்து ஃப்ரீயாகவே இருக்காதா நானே நினைப்பேன் எப்போ தான் இந்த இடல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் பகல்லையும் குளிக்கிறாங்க சாய்ந்தரம் வரைக்கும் குளிக்கிறாங்க வெயில்லையும் குளிக்கிறாங்க எந்த நேரமும் வந்து இதில் கடலில் திருச்செந்தூர்லாம் ஆளுங்க வந்து குளிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது உப்பு தண்ணியாக இருந்தாலும் வந்து அதில் வந்து ஆளுங்க குளிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சூரிய அஸ்தமனம் அப்படீன்னாவே கன்னியாகுமரி தான் கண்டிப்பாக வந்து கன்னியாகுமரி வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் போயிவிட்டு வந்தால் கூட நல்லாயிருக்கும் டெய்லி கா டெய் அந்த கன்னியாகுமரி டிஸ்டிக்கில் பிறந்து அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்க்குற வாய்ப்பு இருக்கிறவங்க எவ்வளோ புண்ணியவான்கள் நம்பலாம் அந்த நாங்கள்லாம் நாலாம் அந்த இது வந்து இல்லை எனக்கெல்லாம் இல்லை நாங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் மெனக்கட்டுகிட்டு போகணும் போனா கரெக்டாக அந்த நேரத்துக்கு போகணுமே அப்படீன்ற ஒரு இது வேறு இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூரிய அஸ்தமனம் பார்க்ணும் அந்த கடலில் இருந்து அந்த சூரியன் உதிக்கிற மாதிரி அந்த செங்கதிர்கள் உதிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்க்ணும் அப்படீன்னு நான் எப்போவுமே நான் எப்போ கன்னியாகுமரி போனாலும் விடிய காலை அங்கே ரீச் ஆகிற மாதிரி அஞ்சு மணி அஞ்சேகாளுக்கு அங்கே ரீச் ஆவுறமாதிரி போயிவிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடோம் கன்னியாகுமரி